ஒரு நாள் எங்கள் விவசாய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்ருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வ கிணத்தில் இருந்து தான் பம்பு செட் வெச்சு மோட்டரு மூலிமா பைப்லைன் போட்டு காட்டுக்கு வரும் அது மூலிமா தான் வந்து காட்டுக்கு தண்ணி பாய்க்கின்றது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருந்தோம் ஒரு நாள் திடீர்னு மோட்டரு பழுதாகி ஓடல சரி அதை சைரு செய்யலாம் அப்படின்ட்டு மெக்கானிக் கூப்பிடேன் மெக்கானிக் ரெண்டு நாளாக வரல சரி நம்மளே பார்த்துருவோம் அது என்னங்க அது பார்க்கலாம் அப்படின்ட்டு நானே எல்லா கழட்டி பார்த்துக்கிட்ருந்தேன் மறுபடியும் கழட்டிவிட்டு மாட்டுறப்ப தவறுதலாக ஒரு ஒயர் மாறி போய் இதாக ஆகிருச்சி டக்குனு பியுஸ்கேல் போட்டோனே டக்குனு ஸ்பார்க் ஆகி பொரிய ஆரம்பிச்சிது மறுபடியும் பியுஸ் போயிடுச்சி அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் மெக்கானிக் ஃபோன் பண்ணி அது இந்த மாதிரி ஆகிருச்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒன்றும் ஒயரெலாம் எப்படி கொடுத்திங்கன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவர்ட்ட சொன்னேன் வேறு ஒரு ஒயர் மாற்றி கொடுத்துட்டிங்க அத சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அதை வச்சி மறுபடியும் சரி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா வந்து மோட்டர் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு தண்ணி பாய்க்கின்ற மாதிரி ஒரு இது அன்றைக்கி உருவாகிருச்சு அது அன்றைக்கி அவர வெச்சு மெக்கானிக்கை வெச்சு அது சரி செய்யலைனாக்க அன்றைக்கி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் எனக்கு இதாகயிருக்கும்